வாழ்கைக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் என் வாழ்கைக்காக என்ன செய்கிறேன் இப்போது ஒரு ரொட்டீனாக போய்கிட்ருக்கு ஆனால் எனக்கென்னு ஒரு கோலிருக்கு ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டிருக்கேன் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்து என்னோட லைஃப்பில் என்னோட ஜாப்லேயும் இல்லை நான் மணி ஏர்ன் பண்ணுறக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறக்காக என் லைஃபுக்காக நான் ஒரு விஷயத்த டைம் கொடுத்து செஞ்சு கிட்டிருக்கேன் எப்படி தீர்மானித்தீர்கள் அப்படின்னா என்னோட மென்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் யூடியூப்பில் ரேண்டமாக வீடியோ பார்த்துகிட்ருக்கும்போது அவர் பேசினது பிடிச்சி இம்ப்ரஸ் ஆகி அதை பற்றின சேர்ச் பண்ணிகிட்டிருந்தேன் ஸோ எல்லாேரும் நினைக்கிற மாதிரி நானும் சரி டைம் போகட்டும் டைம் போகட்டுன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் டைம் ஆறு மாதம் போகிடுச்சு சரி இது வேலைக்காகாதுன்னு அவரை கான்டெக்ட் பண்ணி கோர்ஸ் வாங்கி எனக்காக நான் இப்போ நேரத்தை செலவழிச்சு கிட்டிருக்கேன் அந்த ஒரு டேர்னிங் பாய்ண்ட் தான் ஸோ என்னோட லைஃபுக்காக நான் நேரம் ஒதுக்கி இப்போ நான் நல்லா கொடுத்தேன் அப்படின்னா பின்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ்சில் நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது தினமும் ரொட்டீனாக போய்கிட்ருக்க ஒரு லைஃப்பில் நம்மக்கு தேவையானதை செஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இஷ்டத்துக்காக எனக்காக ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக போய்கிட்ருக்கேன்